ஆ இது ஸ்ரீராமு எண்டர்பிரைசஸுங்களா வாஷிங் மிஷினு ப்ரைஸ் எவ்வளவு சார் வருது சார் ஐ லோ ஐ பட்ஜெட்ல தான் வேணும் சார் ஒரு ஐம்பது கெப்பாசிட்டி தாங்கற அளவுக்கு கொஞ்சம் பாருங்களேன் சார் அது அது வந்து எவ்வளோ வில நம்ம வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாமா இல்லை இப் பார்த்தீங்கனாக்கா இமெயில் பண்ணுற மாதிரி பண்ணலாமா இமெயில் அதுக்கு ப்ரைஸ் எவ்வளவ் சார் அது ஃபிஃப்டி தௌசண்டா அது சரி ஆ மா மாதம் பேலன்ஸ்ஸு எவ்வளோ பே பே பண்ணுற மாதிரி வரும் ரெண்டாயிரமா சரி அதுக்கு எத்தனை மாதம் அதாவது எத்தனை எவ்வளோ நாளைக்கு எத்தனை மாதம் வர மாதிரி பாருங்கள் மூணு மாதம் நாலு மாதந்தானா வரும் சரி ஓ அப்படிங்களா ஆ ஆ சரி சார் அது வந்து வாரண்டி இதெல்லாம் எப்படி சார் அது கேரண்டி வாரண்டி டொண்ட்டி ஃபைவ் ஆகுது சார் அது வா அது லைஃப் எவ்வளவுங்க சார் வருது அது ஆ ஆ அப்படிங்களா சர்வீஸ் எல்லாம் சார் அது சர்வீஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா கம்பெனியா

ஆமாம் சார் சரி அதுக்கு கரண்ட்டு பில்லு அதெல்லாம் ஓ எவ்வளோ பட்ஜெ சரி ஓகே ஓகே ஓகே சார் தேங்க் யூ